எங்கள் கிராமத்துலெல்லாம் இப்போ வந்து ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் எல்லாம் போடுகிறாங்க அதுக்கு பேர் வந்து இல்லம் தேடி மருத்துவம் என்ற ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம்னால் நாங்கள் வந்து போய் அந்த டாக்டர்ஸ் கிட்டே வந்து செக்கப் பண்ணிக்கிறோம் செக்கப் பண்ணிக்கும்போது எங்கள் உடம்புல வந்து ஏதாவது பிரச்சினையோ இல்லை கண் காது எல்லாமே செக்கப் பண்ணுறாங்க அப்படி எதாவது பிரச்சின இருந்துச்சுனால் எங்களுக்கு அந்த மருந்து தராங்க அப்படி இல்லைனா அங்கே இருக்க ஆரம்ப சுகாதரம் மையத்துக்கு போய் நாங்கள் அந்த மருந்தை வந்து எங்களுக்கு தேவைப்படுறப்ப தீர்ந்தாலும் வாங்கிக்கலாம் இதனால் எங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் எதாவது பண்ணணும் மருந்தில் குணப்படுத்த முடியாமல் ஆப்ரேஷன் எதாவது பண்ணணுனால் அதுக்கும் வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து வழி வகுக்கிறது நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான காசு வந்து இல்லைனாலும் இவங்க வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஹெல்த் இன்ஷுரன்ஸ் ஸ்கீமினு ஒன்று ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீமிலே வந்து எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கான செலவும் வந்து உள்வந்துடுது அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் காசு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான இதை வந்து நாங்கள் போய் கவர்மெண்ட் கிட்ட சொன்னும்போது அவர்களே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான செலவு எந்த ஹாஸ்ப்பிட்டலில் பண்ணலாம் எல்லாமே அவர்களே சொல்லிவிடுறாங்க எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இதனால்